முன்னடிலாம் தமிழ் பேசுனவங்க வந்து தமிழ் பேசுறவங்கள்கிட்ட வந்து தமிழ் தெரியாத ஒருத்தவங்க வந்து பேசும்போது அவங்க வந்து எப்படிலாம் பேசியிருக்காங்கனா ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூட வெச்சுக்கலாம் ஸோ எல்லா மொழியும் தெரிஞ்சவங்களை வெச்சு கூட பேசியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து சைகை மூலியமா பேசலாம் ஏன்னா சைகை மொழிங்கிறது முன்னாடி முற்காலத்துலேருந்தே இருக்கு அந்த சைகை மொழி கையை வெச்சு சொல்வது அதுக்காண்டி ஒரு பெரிய இதே இருக்கு தமிழில் ஒரு லெசன் கூட இருக்குன்னு வெச்சுக்கலாம் அந்தளவு சைகை மொழி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு முற்காலத்தில் சைகை மொழியில் தான் இப்போ வந்து நம்ம வந்து வாய் பேச தெரியாதவங்க காது இதான் நம்ம வந்து சைகை மொழி தான் பேசுகிறோம் ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சின்னா அந்த அந்த முற்காலத்துலேருந்தான் வந்திருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் சைகை மொழிங்கிறது அப்படி இல்லைனா அந்த டிரான்ஸ்லேட்டர் வெச்சு கூட வந்து பேசுவாங்க சில பேர் ஏன்னா வந்து நமக்கெல்லாம் தமிழ் தெரியும் மத்தவங்களுக்கு சில பேர் ஃபாரினர்ஸ்கெல்லாம் தமிழ் ஸோ அப்போ டிரான்ஸ்லேட்டர் வெச்சுப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சைகை மொழி அவங்க பேஸிக்காக தெரிஞ்ச சைகை மொழியை வெச்சு பேசுவாங்க இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க